தமிழ்நாட்டில் புதுப்படங்கள் வெளியாகிற பெரிய சினிமா தேட்டர்னா நிறையா இருக்கு அதில் சிலது சொல்லப் போனால் முதல்ல ரோகிணி தேட்ரு இருக்கு இந்த தேட்ரு வந்து சென்னையில் தான் இருக்கு பெரிய நடிகர்கள் படம் அதிகமாக வெளியாகும் அதில் அடுத்து சொல்லப் போனால் மாயாஜால் தேட்ரு இருக்கு அந்த தேட்டரும் சென்னையில் தான் இருக்கு இந்த தேட்டருல இருக்கிற பெரிய வசதி என்னென்னா நம்ம வந்த வண்டிலேயோ இல்லை கார்லேயோ உக்காந்தே வந்து படம் பார்க்கலாம் இது சாப்பிட ஏதாவது வேணும்னா அங்கேயே வித்துகிட்டு வருவாங்க அதை வாங்கி ஜாலியாக பார்த்து சாப்பிட்டுக் கிட்டே படம் பாக்கலாம் அடுத்து சொல்லுணும்னா ஸ்ரீசக்தி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு இந்த தேட்ரு திருப்பூரில் தான் இருக்கு இந்த தேட்டரும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் படலாம் அதிகமாக ரிலீஸ் ஆகும் அடுத்து சொல்லப் போனால் தைலம்மை தேட்டரு இருக்கு இந்த தேட்டர் திருவாரூரில் தான் இருக்கு இந்த தேட்டரில் அதிகமாக பெரியப் படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் திருவாரூர்லேயே இருக்கிற நல்ல தேட்டருன்னா அது வந்து தைலம்மை தேட்டர் தான் இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றத்துக்கும் நிறைய வச்சுருப்பாங்க இந்த தேட்டர் சவுண்டும் நல்லாயிருக்கும் நான் சொன்ன எல்லா தேட்டருமே பார்த்திங்கனா டிக்கெட் வெலைன்னு நடிகர்களை பொறுத்துதான் இருக்கு பெரிய படமாக இருந்தால் பெரிய அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் சின்னப்படமாக இருந்தால் கம்மியாக காசு இருக்கும் அதாவது பெரிய நடிகர்கள் நடித்த படமாக இருந்தால் டிக்கெட்டோட வெலை பார்த்திங்கனா எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கேட்பாங்க சின்ன நடிகர்கள் நடித்த படம் அப்படினா கம்மியாக இருக்கும் டிக்கெட் வெலை நூற்றி ஐம்பதுலேர்ந்து இரநூறுவா வரைக்கும்தான் வரும் இங்க மல்டிப்ளக்ஸ் தேட்டர் அப்படின்னு பார்த்திங்கனா சில தேட்டர் எனக்கு தெரிஞ்ச தேட்டர் சொல்கிறேன் ஒன்று தைலம்மை இன்னொன்னு கண்ணன் தேவி இன்னொன்னு லா சினிமாஸுனு சொல்லிவிட்டு ஒரு சினிமா தேட்டர் இருக்கு தைலம்மை வந்து திருவாரூரில் இருக்கு கண்ணன் தேவி தேட்ரு வந்து தெரு அந்த தெருவில் இருக்கு லா சினிமாஸ் வந்து காரைக்காலில் இருக்கு திருச்சியில் இருக்கு இந்தமாதிரி நிறைய இடத்துல லா சினிமாஸ் தேட்டர் நிறையா இருக்கு